நான் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறன் இ நாங்கள் வந்து வருஷ வருஷ டூர் போவோம் டூர் போவாக்குள்ள வந்து சுற்றுலா வந்து பசங்களை கூட்டிகிட்டு போவோம்ல அதுமாதிரி வந்து ஒரு வருஷம் வந்து சென்னையில் இருக்கிற கோளாரங்கம் வந்து போயிட்டு பார்த்தோம் அங்கே வந்து உள்ள போகக்குள்ளயே ரொம்ப நல்லாருந்துச்சு அந்த போயிட்டு அந்த கோளாரங்கத்தில் வந்து இந்த கோள்கள் வந்து பூமி எப்படி சுற்றுது அதை வந்து நம்ம ஸ்கூலில் வந்து புக்கில் தான் படிச்சிருப்போம் ஆனால் வந்து அதை வந்து நம்ம நேரில் பார்க்கக்குள்ள இன்னுமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த பால்வழி அண்டம் அந்த ஸ்டார்சு எல்லாமே அதை பார்க்கக்குள்ள வந்து ரொம்பவே மனசுக்கும் சரி நம்மளுடைய எல்லோருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பற்றி நான் நல்ல தெளிவாக தெரிஞ்சிக்க வந்து ஏன்னால் அதை புக்கில் படிச்சதோட சரி அதை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் வந்து அதில் பார்க்கக்குள்ள வந்து இன்னுமே வந்து ரொம்பவே நல்லாருந்துச்சு பசங்களுக்குமே வந்து அதை பற்றி எக்ஸ்பிளேன் பண்ண வந்து எக்ஸ்பிளேன் பண்ணதால் இன்னுமே அதை விட நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த லேப்பு வந்து ரொம்பவே அதுக்குள்ள போகக்குள்ளயே வந்து நிறைய மாடேல்ஸ்சு அது வந்து ஒரு சை சைலன்ட்டான பிளேஸ்ஸு அது அதில் பற்றி வந்து ரொம்பவே நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சி அதை அதனுடைய எக்ஸ்பிளேன் பண்ணுறது வந்து அதை அதை வச்சு பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாருந்துச்சு அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்களும் வேணுன்னா போயிட்டு பாருங்கள் அந்த கோளாரங்கம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு